எனக்கு பிடித்த நடிகர் விஜய் ஏன் அவரை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அவரோடய திரைப்படங்கள் எல்லாமே ஒரு கன்டென்ட் இருக்கும் சமூகத்திற்கு தேவையானதை எப்படி சொன்னால் மக்கள் புரிஞ்சிக்குவாங்க என்ன நடக்குது அதை பற்றி ஒரு திரைப்படம் தான் அவரு வந்து ஏற்று நடிப்பார் அதனால் எனக்கு அவரை பிடிக்கும் எனக்கு அவர் படத்திலேயே பிடித்தது சர்கார் ஓட்டு போடணும் அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு பிடித்திருந்தது ஓட்டு வந்து என்னென்னா எல்லோரும் கம்பல்செரி போடணும் நம்மளோடய உரிமை அது அதனால் எனக்கு அவரோடய திரைப்படங்கள் பிடிக்கும் மற்ற எல்லா படமுமே அவருக்கு ஏற்ற கதாபாத்திரமாக இருக்கும் அதில் அவர் நடிப்பும் அருமையாக இருக்கும் அவரோடய சின்ன சின்ன விஷயம் ஆட்டிட்டியூட் டான்ஸ் நடனம் பாடல் எல்லாமே வந்து எனக்கு பிடிக்கும் ஒரு செயலை எப்படி செய்யணும் ஒரு விஷயம் ஆரம்மிச்சா அதை முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் அதனால் தான் எனக்கு அவங்களோட திரைப்படங்கள் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் நல்ல மனிதர் இப்போது புதுசாக அரசியலுக்கும் வந்திருக்காரு எதிர்பார்க்கிறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு மக்களுக்கு நிறையா நலத்திட்டமெல்லாம் செஞ்சிகிட்டிருக்காங்க ஒரு சில ஏரியாவுக்கு ஆனால் எல்லா பகுதிக்கும் அவரு வந்து உதவி பண்ணணும் இனிமேல் வர காலத்தில் அவரு எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும் எல்லாத்துக்கும் சொல்லணும் மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வோடு எல்லாமே வந்து அவரு சொன்னால் நல்லாயிருக்கும் வருங்காலத்தில் ஒரு நல்ல நெலைமைல வருவார் அப்படின்னு எதிர் பார்க்கிறோம் வந்தார் அப்படின்னா மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்யணும் அவங்க திரைப்படமும் நடிக்கணுன்றது எங்கள் விருப்பம் ஆனால் அவங்க படத்தை நடிக்கமாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காக பட் திரைப்படம் கண்டின்யூ பண்ணால் நல்லாயிருக்கும் அதோட அரசியல் நல்லபடியாக பண்ணணும் மக்களுக்கு உதவி பண்ணுற மாதிரியான அரசியல் பண்ணணும்